பணியிடத்தில் வேலை செய்யும்போது நான் எப்படி சண்டையெல்லாம் சமாளிப்பேனால் இப்போ வந்து நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் அந்தந்த விதமாக நடந்துக்கிட்டோம்னால் எந்த பிரச்சினைக்கும் வேலை இல்லை விட்டுக்கொடுத்து போனாலே சண்டை வராது யாருகிட்டையும் வந்து அதிகமாக வார்த்தை வச்சுக்காமல் எல்லாேரோடையும் லிமிட்டோடு பழகுனாலே எந்தவொரு பிரச்சினையுமே வராது பணியிடத்துலெலாம் சண்டைக்கு வர்ற வேலையே புரிஞ்சுக்காம பேசுகிறது ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறது அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கனு அவங்கள்ட்ட இப்போ பழகிக்கிட்டே இதுமாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றி தவறான தவறாக சொல்கிறது இதுமாதிரி சொல்கிறதுனால தான் அங்கே பணியிடத்தில் வந்து அவர்களுக்குள்ள பிரச்சின சிக்கலான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது அவுங்கவங்க வந்து எப்படி நடந்துக்கணுமோ ஒவ்வொரு இவங்கள்ட்ட இப்படிதான் நடந்துக்கணும் இவங்கள்ட்ட இப்படியேதான் இருக்கணும் அப்படினு ஒரு எல்லாேர்டையுமே பழகுறதுக்கு ஒரு அளவு இருக்குது அந்த அளவோடு இருந்தாலே போதும் எப்படினா எல்லாேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டெலாம் இருக்கக்கூடாது எல்லாேருமே வந்து ஃப்ரெண்டாக பணியிடத்தில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் யாராக இருந்தாலுமே சரி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது ரொம்ப பொறுமையாக கையாளணும் ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியமாக நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாமே வேண்டும் வேலை செய்கிற இடத்துல வந்து பணியிடத்தில் எப்படி இருக்கணுமோ அந்தமாதிரி இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வேலையிலேயும் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து எவ்வளோ சூழ்நில இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த சூழ்நில எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வர்றவங்கதான் பணியிடத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க வந்து எப்படினா பொறுமையாக கையாளுனால் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சினையும் வராது இவங்கள்ட்ட இப்படியேதான் இருக்கணும் இவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படினு எல்லாேர்டையுமே ஒரு அளவோடு லிமிட்டோடு நம்ம நடந்தோம்னால் எந்தவொரு பிரச்சினைக்குமே வேலை இல்லை எல்லாேருக்குமே வந்து பொறுமைதான் வேண்டும் அப்புறம் வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தாலே அந்த இடத்துல சண்டை வராது எல்லாேருக்குமே புரிஞ்சுக்கிற தன்மை வேணும் புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தால் யாருக்குமே எந்த சண்டையுமே வராது ஒருத்தவங்க சொல்கிறத இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்லி சண்டை வர வைக்கிறது அதெலாம் வந்து ரொம்ப சின்னப்பிள்ள தனமாக நடந்துக்கிறது நம்மளாம் வந்து பணியிடத்தில் வேலை செய்கிறவங்களாம் வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே வந்து சண்டை வர வேலையே இல்லை